இந்த கோவிட் டைம்லையும் அப்படி தாங்க இருந்தாங்க ரொம்ப ட்ரைவர்லாம் அங்கங்கே கூப்பிட்டாலும் சே உ கேபு ஊலா இந்த ஓலா ஆப்பு இதுல்லாம் நம்ம வந்து புக் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களே அவங்கள பார்த்தாலே நமக்கு கோவிட் வந்துடுற மாரி ஒரு மாஸ்க்கு இல்லை ஹ சேனிடைசர் இல்லை வண்டிக்குள்ளே ஏசி ஒன்னு ஆன் பண்ணி வச்சிக்கிட்டாங்க ஒரு வண்டி நீட்னஸ் இல்லை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணவே இல்லை ஸோ எங்கன எனக்கு முன்னாடி யாராவது ஒ ஆள் யூஸ் அந்த வண்டியை யூஸ் பண்ணி இருந்தாலும் அதை அப்டே கொண்டு வந்துட்டாங்க க்ளீன் பண்ணாமல் ஸோ அந்த மாரி இஷ்யூஸ் வந்து நிறைய நானே பார்த்துருக்கேன் பட் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கொஞ்சம் நீட்னஸே இல்லை ஒரு ட்ரைவருன்னா எப்படி க ட்ரெஸ் கோடு இருக்கணும் அந்த இதுக்கு எப்படி இருக்கணும் அந்த ஒரு ப்ரொசீஜரே அவங்களுக்கு தெரியல ஆனால் கேபுன்னு வந்து சொல்லிவிட்டு ந அழைக்க வந்தாங்க நான் அப்புறம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயி நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டேன் ஏன்னா அந்த மாரி நம்ம போகறதே ஒரு பேன்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க வந்து அந்த மாரி அலுக்காக வந்துருந்தாங்கன்னா எப்படி அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியும்